தமிழ்நாட்டு மக்களோடய பாரம்பரியம் வந்து அவங்க கொண்டாடுற பண்டிகையில் தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்க நிறைய பண்டிகை கொண்டாடுவோம் அதை வெச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ மற்ற ஊர்லெலாம் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்து நிறைய பண்டிகை இருக்குது ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு பண்டிகை எப்படியும் கட்டாயமாக வந்துடும் தமிழ்நாட்டு மக்களோடய ஃபஸ்ட்டு பண்டிகைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பொங்கல் தான் பொங்கல் வந்து அவங்க வந்து விவசாயிகளுக்கு பெரிய தினமாக எடுத்து கொண்டாடுறோம் நம்ப எல்லோருமே வந்து உழவர்களை போற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பொங்கலை வந்து பெ பெரிசா கொ நம்ம கொண்டாடுறோம் அதே மாதிரி வந்து பொங்கல் வந்து எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து பழைய சி இப்போ வீட்டில் இருக்கிறத சுத்தம் பண்ணி வீட்டில் இருக்கிற பழசு எல்லாமே எடுத்து கொ இது எரிச்சிடுவாங்க பழசு எல்லாத்தையுமே எரிச்சிடுவாங்க அது வந்து போகி பண்டிகைன்னு சொல்லுவாங்க பொங்கல் வந்து மொத்தம் நாலு நாள் நம்ம வந்து கொண்டாடுறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து போகி பண்டிகை வந்து பழசெல்லாம் எலி எரிக்கிறது தான் வந்து போகி பண்டிகை ரெண்டாவது நாள் வந்து பொங்கல் வைக்கிறது சூரியன் சூரியனுக்கு வந்து பொங்கல் வைக்கிறது சூரியனை வந்து சூரியன் இல்லாமல் நம்மளால் வந்து விவசாயமே பண்ண முடியாது அதனாலே சூரியனை போற்றுறத்துக்காக நம்ம வந்து பொங்கல் கொண்டாடுறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சூரியனுக்கு கோ போற்றும் விதமாக அதுக்கு பொங்கல் வெச்சு படச்சு நம்ம சாமி கும்பிட்டு காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு அந்த மாதிரி நிறைய பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கரும்பு வெச்சுருப்பாங்க கரும்பு எல்லாம் வெட்டி எல்லோருமே சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ரெண்டாவது நாள் பொங்கல் கொண்டாடுவோம் மூணாவது நாள் வந்து மாட்டுக்கு மாட்டு பொங்கல்னு சொல்வாங்க மாடு நம் மாடு இல்லாமல் நம்மளால் விவசாயமே பண்ண முடியாதுகிறததினால மாடை வந்து செ கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம் நாலாவது நாள் வந்து சொந்தகாரங்க எல்லாத்தையும் போய் பார்க்கறதுக்காக காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம கோ கொண்டாடுறோம் தமிழர்களோடய ப பாரம்பரியத்தில் பெரிசா நம்ம கா கவனிக்க வேண்டிய ஒரு பண்டிகை கலாச்சாரத்தை அவங்க போற்றுறாங்க அப்படின்னா இந்த நாலு நாளில் வந்து நம்ப கண்டுப்பிடிச்சிரலாம் தமிழர்கள் வந்து இப்படி தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறையா பண்டிகை இருக்குது பண்டிகை மூலயுமாவே ஒருத்தவர்களோட கலாச்சாரத்தை நம்ம நல்லா இது பண்ணலாம் இந்த மாதிரி நிறையா பண்டிகை அடுத்தது வந்து தீபாவளி ரெண்டாவது பண்டிகைன்னு பார்த்துக்கிட்டோம்னா தீபாவளி தீபாவளிப்போ வந்து காலையில எந்திரிச்சு நேரமாக எந்திரிச்சு கோ குளிச்சுட்டு தலைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க எல்லோருமே அது வந்து நான் தலைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி கோ குளிக்கிற பழக்கத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த மாதிரி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப் புது டிரெஸ்ஸு போட்டுகிட்டு பட்டாசு வெடிப்பாங்க எல்லோருமே பட்டாசு வெடிச்சு அந்த எல்லாத்துக்குமே ஸ்வீட்டு இனிப்பு கொடுத்து கொண்டாடுறது தான் வந்து தீபாவளி மற்றவங்களுக்கு உதவுகிற அந்த மனப்பான்மையுமே வந்திருது அதே மாதிரி நம்ம ஒரு மற்றவங்களுக்கு வந்து உதவணும் அப்படிங்கிற நம்ம சொல்லித்தரதை வந்து குழந்தைங்க எல்லோருமே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரது மற்றவங்களுக்கு கொடுக்கற பக்கத்து வீட்டுக்காரவர்களுக்கு கொடுக்கறது அந்த மாதிரி இதுகளுக் இதுக்காக வந்து நம்ப தீபாவளி கொண்டாடுறோம் அடுத்து வந்துட்டு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இது எல்லாமே அடுத்தடுத்து வரும் ஒவ்வொரு பண்டிகைக்குமே வந்து நம்ம பாரம்பரியத்தை வந்து தெரிய தெரியப்படுத்துறதுக்கு தான் வந்து பண்டிகை கொண்டாடுறாங்க